ஆ வாங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எந்தமாதிரி செப்பலெல்லாம் வேணும்

ஆ ஆஃபிஸுக்கு வந்து ஷூ போடுவீங்களா நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் தானே ஷூவு

ஃப்ளாட்டாக ஆ நம்மள்ட்ட வந்து ஹீல்ஸும் இருக்குது ஹைஹீல்ஸும் இருக்குது ஃப்ளாட்டும் இருக்குது ஃப்ளாட் ஷூ வேணுமா கட் ஷூ ஆ உங்களுக்கு என்னான்ன கலரில் வேணும் ஷூவு ஆ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் இப்போ இந்த இந்த கலர் நல்லாயிருக்கா மேம் ஓகே மேம் ஃப்ளாட் கட் ஷூ கட் ஷூவே காம்மிக்கட்டேன் மேம் ம் ப்ளாக் ஓகேவா மேம் அப்போ பாருங்கள் மேம் இது நல்லாயிருக்கா மேம் க்ராண்டாக ஃபங்க்ஷனுக்கு போடுறா மாதிரியா மேம் ஆ ஓகே மேம் ஹீல்ஸா மேம் ஹைஹீல்ஸா மேம் ஆ ஓகே மேம் ஸ்டோன்ஸில் நிறையா வந்து ஆரி அந்த ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக செப்பலில் அந்தமாதிரி பார்க்குறீங்களா மேம் என்ன என்ன ஸ்டோன்ஸ் மேம் கோல்டு வேணுமா இல்லை சில்வரா அப்போ ஆ ஓகே மேம் இந்த இந்த இது இந்த செப்பல் பாருங்கள் கோல்டன் கலரில் இருக்குது ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கு கொஞ்சம் சாண்டக்ஸ் மாதிரி வேணுமா மேம் ஆ ஓகே மேம் இதை பாருங்கள் மேம் ஓகே மேம் வேறு என்ன வேணும் மேம் மேம் என்ன மேம் ஆ பாட்டம் ஸ்லிப்பர் தானே மேம் கார்டன்ஸ் போட்டு போகிறது அதுக்குதானே மேம் எவ்வளோ ரேட் வந்து இது வந்து ஒன் ஃபிஃப்ட்டி மேம் ஷூ வந்து இதுக்கு கம்மியில் வராது மேம் குவாலிட்டி இருக்காது மேம் இப்போ ஆ டூ ஹண்ட்ரடில் நான் காம்மிக்கிறேன் மேம் என்னென்ன கலரில் மேம் ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஷூ எடுத்தீங்கள்ல மேம் அதோட ரேட் வந்து ஃபை ஹண்ட்ரட் ஆ அந்த க்ராண்ட் செப்பல் எடுத்ததுக்கு செவன் ஃபிஃப்ட்டி ஆ ஓகே மேம் உங்களுக்கு அதில் மூணு மூணு ஸ்லிப்பர் தானே மேம் வாங்குகிறீங்க ஆ ஓகே மேம் வேறு ஏதாச்சும் பார்க்குறீங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ம்